எங்கள் ஊர் திருப்பூரில் ரொம்ப பிரபலமான விளையாட்டுனா கால்பந்து விளையாட்டுதான் இந்த கால்பந்து விளையாட்டை விளையாடுறதுக்கும் இந்த கால்பந்து விளையாட்டை பாக்கிறதுக்கும் இதுக்கு மட்டும் வெவ்வேறு மாவட்டத்துலேந்தும் எங்கள் ஊருக்கு வருவாங்க எங்கள் ஊரில் ஒரு பெரிய மைதானத்தில் எல்லோரும் ஒன்று கூடி விளையாட்றவங்கள உற்சாகப்படுத்தவும் கூட விளையாட்றவங்க கூட அந்த விளையாட்டை பாக்குறதுக்காகவுமே கூட்டம் அதிகமாக வரும் இதனால சமூகத்தில் ஒற்றுமை உருவாகுது ஒற்றுமை மட்டும் இல்லைங்க கூடவே நட்பான்மையும் உருவாகுது இதனால எங்கள் சமூகம் ஒற்றுமையாவும் பல மாவட்டத்தோடு ஒன்று இணைந்து எல்லா விஷயத்தையும் உறுதுணையாக நடத்திகிட்டு போகுது